ஹலோ சொல்லுங்கம்மா கனிமொழி மீன் கடைதாம்மா சொல்லும்மா உங்களுக்கு என்னம்மா என்ன மீன்ம்மா வேணும் ஆ கெளுத்தி மீன் இருக்குதும்மா கெளுத்தி மீன் இருக்குதும்மா நம்மக்கிட்ட கிலோ இரநூறுவாம்மா ஆமாம்மா ஆ சரிங்கம்மா ஆ வாங்கிக்கலாம்மா பத்து கிலோ வாங்கிக்கலாம்மா நம்மக்கிட்ட எல்லா மீனும் இருக்குது கானாங்கெளுத்தி மீன் கெளுத்தி அயிரை எல்லா மீனும் இருக்குது ஆ நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது சுத்தப்படுத்தி தருவோம்மா இல்லைம்மா நீங்கள் நேர்ல வந்து வாங்கிட்டு போய்டுங்கம்மா நாங்கள் சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம்ல நேர்ல வந்து நீங்கள் வாங்கிட்டு போய்டுங்கம்மா நேர்ல நீங்களும் மீனை பார்த்த மாதிரி இருக்கும் இருக்குமா வறுக்கிற மீன் எல்லா மீன் நான் தான் மீன் பெ இதே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அயிரை மீன் கானாங்கெத்த விள மீன் எல்லா மீனும் இருக்குது ம் அது எத்தனை கிலோம்மா உங்களுக்கு வேணும் ஆ சரிம்மா வாங்கிக்கலாம்மா கொழம்பு மீன் எத்தனை கிலோ வேணும் வறுக்கிற மீன் எத்தனை கிலோம்மா வேணும் மொத்தத்துக்கு ஒரு ஒரு பன்னெண்டு கிலோவுக்கு குறைவில்லாம மீன் வேணுங்களா ஆ சரிங்கம்மா மொத்தம் ஒரு பன்னெண்டு கிலோவுக்கு மீன் வேணும் ரெண்டு மீனும் சேர்த்து சரிங்கம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி த சுத்தமாகவும் தரேன் நீங்கள் வாங்க நேர்ல வாங்க நீங்கள் மொத்தமாக வாங்கிறதுனால விலையெல்லாம் வரும்போது வாங்க பேசிக்கலாம் கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்மிப் பண்ணியே தரேன் ஒன்று பிரச்சனை இல்லை நீங்கள் நேர்ல வாங்கம்மா பார்த்து எடுத்துக்கலாம் மீன் விலையும் உங்களுக்கு கம்மி பண்ணியும் தரேன் உங்களுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணியும் தரேன் தரேம்மா வாங்க ஆ சரிம்மா நேர்ல வாங்க பேசிக்கலாம்